தமிழ் நல்லா தான் பேசுவோனுங்க தமிழ் எப்போவாது பேசணுன்தான் ஆசை அது தமிழ் நமக்கு கூட பேசுகிறதுக்கு கரெக்டான ஆளுங்க இருக்கணும் அப்படி இருந்தால் தான் தமிழ் கரெக்டாக பேச முடியும் இப்போ இருக்கிறவங்க தமிழ் வந்து கொச்சைப்படுத்தி தான் பேசுகிறாங்க முன்னே எல்லாமே நம்ம வந்து பகவத் கீதை ராமாயணம் மகாபாரதம் இதில் எல்லாமே வந்து பார்த்தா கொஞ்சம் தமிழ் நல்லா க்ளியராக வரும் அதில் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கற்றுகுனு இருக்காங்க தமிழை பற்றி இப்போ இருக்கிறவங்கள்லாம் வந்து கொஞ்சம் தமிழ் பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் கொச்சையாக தான் பேசுவாங்க எல்லா இங்கிலீஷ் கூட இருக்கிறதுனால அது தமிழ் வரதில்ல நமக்கு தமிழ் பற்றி பேசணுன்னு ரொம்ப ஆசை தான் ஆனால் கூட இருந்து யாராவது பேசினாங்கன்னா நல்லா பேசலாம் தமிழை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எல்லா கவிதை எல்லா நல்லா படிக்கணுன்னு ஆசை இருக்குது அது இல்லாமல் இன்னும் தமிழுக்காக இப்போது ரொம்ப பேர் வந்து அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து தமிழவே நினைக்கிறாங்க எல்லாமே